நான் வந்து ஒங் நீடாமங்கலத்துலருந்து வரோம் நான் அந்த ஸ்கூ இந்த ஸ்கூலில் பற்றி எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் என்னோட பொண்ணு வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சியிருக்கா ஸோ உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுறதுக்காக வந்துயிருக்கேன் ஆ வந்துருக்காங்க வெளியில வெயிட் பண்ணிட்டுயிருக்காங்க அவங்க வந்து ஃபோர் செவன்ட்டி ஃத்ரீ எடுத்துயிருக்காங்க சையின்ஸ்லலாம் சென்டம் எடுத்துயிருக்காங்க சையின்ஸில் சென்டம் மேக்ஸில் எல்லாத்துலையுமே நல்ல மார்க் எடுத்துயிருக்காங்க அவங்கள் அவங்களுக்கு வந்து பயாலஜி குரூப் வேணும் ஏன்னா ஏ பொண்ணை வந்து நான் டாக்டர் ஆக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவளுக்கும் அதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது இல்லாமல் இங்கே வந்து அதுக்குலாம் நிறையா பிரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே இந்த டாக்டர் நீட் கோச்சிங் எல்லாமே வந்து நல்லா கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதனால் தான் வந்து இந்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணி வந்துயிருக்கேன் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் எக்ஸாம் டெஸ்ட்டு ரெடி பண் டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் மேம் ஓகே மேம் ஸ்கூல்லருந்து கால் வரும்ல மேம் ஓகே மேம்